கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா கேஆர்பி டேமுக்கு போகற வழியில் அவதானப்பட்டிங்கிற ஊருக்கிட்ட சிறுவர் பூங்கா இருக்கு ஸோ அதாவது படகு இல்லாமல் இருக்கு படகில் செல்லும்போது இரநூறுவா டிக்கெட் கொடுத்தா ஒரு பத்து நிமிஷம் கொண்டு போய் அப்படியே சுற்றிட்டு வருவோம் அப்படியே வந்து மியூசியம் இருக்கு கிருஷ்ணகிரி அப்ஸரா தேட்டர் பக்கம் மியூசியம் இருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா சையத் பாஷா மலை இருக்கு அதுவும் ரொம்ப ஃபேமஸானது அப்படியே வந்தீங்கன்னா கேஆர்பி டேம் இருக்கு அதில் வந்து நிறைய விலங்குகள் இருக்கு மான் முயல் பாம்பு இதுப்போன்ற விலங்குகள் நிறைய இருக்கு தண்ணீர் நல்லா அழகாக போது ஆர்ப்பரித்து நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது அப்படியே போனீங்கள்ன்னா கிருஷ்ணகிரி அன்சித்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐயூருன்னு ஒரு ஊர் ஃபாரஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸ்ஸு யானை புலி கரடி சிங்கம் எல்லாம் நடமாட இருக்குது இதுபோல் கிருஷ்ணகிரியில சொல்லணும்னா இது மாதிரி நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கு